ஆன்லைனில் ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணி இருந்தேன் கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகதான் இருக்குது போட்டோவில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் நேரில் வரும்போது பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகி ஃபேட் ஆகி வந்துருக்குது அப்புறம் இது பிரைசுமே நேரில் போய் வாங்கியிருந்தாகூட லோ பட்ஜெட்டில் வாங்கி இருக்கலாம் போல நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணதாலேயோ என்னமோ தெரியல எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு தோணுது எக்ஸ்ட்ராவாக ஒரு டுவெண்டி பர்சன்டேஜ் வச்சு விற்றுட்டாங்க அப்புறம் அதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னாலும் கொஞ்சம் தேர்ட் கிளாஸ் குவாலிட்டி மாதிரி கொஞ்சம் மட்டமாகத்தான் இருக்குது பட் அதோடய ப்ராடக்ட் ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க ஆனால் நேரில் வந்து ரொம்ப ஒஸ்டாக வந்துருக்குது இதை டைம் சேவ் ஆகும்ன்னு சொல்லிவிட்டு தான் ஆன்லைனில் வாங்கினேன் இந்த வாட்ச்சை ஆனால் நேரில் போய் வாங்கியிருந்தா கூட ஒரு நல்லா வாங்கியிருந்துருக்கலாம் போல அப்புறம் அதோடய டெலிவரி பற்றி சொல்லணும்னால் அந்த டெலிவரி வந்து ரொம்ப லேட்டாக பண்ணிவிட்டாங்க அக்சுவலாக அது ஒன் வீக்குள்ளே டெலிவரி ஆகிடும் தான் போட்டிருந்தாங்க ஆனால் டூ வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டெலிவரியே பண்ணாங்க ஸோ அக்சுவலாக இதை ஒரு ஃப்ரண்டுக்கு கிஃப்ட் பண்ணதான் நான் வாங்கினேன் ஆனால் அவங்க பர்டே முடிஞ்சதுக்கப்றம் தான் எனக்கு அந்த ப்ராடக்ட்டே டெலிவரியே பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்குகிறதுனா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் என்னை பொறுத்தவரைக்கும் அதை நான் யாருக்குமே ரெக்கமண்ட் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் இதை வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் இருக்குது ஸோ நீங்கள் யாரும் வாங்காதீங்க ஆன்லைனில்